நாங்கள் போனதில் வந்து அழகான இடமுன்னா ஊட்டி ஹில்ஸு அந்த மாதிரில்லாம் போயிருக்கோம் அப்புறம் வயநாடு மசனக்குடி அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் போகும்போது ஊட்டியில் போயிட்டு நாங்கள் அந்த பைகாரா ஃபால்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து சும்மா நேச்சுரலாக அழகாக இருக்கும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா திரில்லிங்காக வந்து வேணுமுன்னால் நம்மளுக்கு அட்வென்ச்சரு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே அந்த மசனக்குடி ஏரியாவெல்லாம் பார்த்தா இப்போ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இயற்கையாக ஃபுல்லாக இருக்கும்

நைட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டே பண்ணும்போதோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரூம் முன்னாடியே யானையெல்லாம் வந்துட்டு போகும் அப்பெல்லாம் ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப திரில்லாகவும் இருக்கும் அந்த மாதிரி டிரிப்பெல்லாம் போனீங்கன்னால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நெக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைக்குந்தா டூ அந்த மசனக்குடி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திரில்லாக இருக்கும் ஹேர்பின் பெண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்போ இதாக இருக்கும் நீங்கள் போகலைன்னாலுமே போய் பாருங்க ரொம்ப திரில்லாகவும் இருக்கும் அட்வென்ச்சராகவும் இருக்கும் பசங்கள் கூடவெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா வந்துட்டு அங்கெல்லாம் பார்க்க முடியாத இடம் அப்டிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போய் பசங்கள்கூட போய் போனீங்கன்னால் உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு இது ஜாலியாக பசங்கள்கூட போயிட்டு வரும்போது ஒரு ஹேப்பினெஸ்ஸு கிடைக்கும்